ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க ம் ஆமாம் பண்ணுறோம் எல்லாமே ம் ஆமாம் அவைளபுல்லாகதான் இருக்குது காலையில் எயிட்டோ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரையும் ஓப்பனில்தான் இருக்கும் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஓ அப்படியா சொல்லுங்க பண்ணிவிடுவோம் என்ன ஆ இன்னிக்கு இந்த எப்படி உங்களுக்கு ஹவுஸ்லேயே வந்து பண்ணிக்கலாமா எப்படி ஆ சரி நீங்கள் எனக்கு அட்ரெஸ் அனுப்புங்க நான் வந்து ஈவ்னிங் பண்ணித்தரேன் என்ன காஸ்டியூம் ஐட்டம்ஸ் வாடகை செட் எல்லாமே வேணுமா ஓ அப்படியா சரி ஜூவல்ஸ் எல்லாமே பண்ணிடலாம் எல்லாமே இருக்குது டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துவிடுங்க இல்லை நானே நீங்கள் லொக்கேஷன் ஃபார்வேட் பண்ணுங்க நானே வந்து இப்போது உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் ஓ அப்படியா சரி ஆ ஆ ரெண்டு செட் இருக்குதுப்பா அதைவிட அதிகமாகதான் இருக்குது ரெண்டு செட் எடுத்துக்கலாம் என்னப்பா ஒரு நாலாயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டிங் இருக்குது எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஆ நெ நிறைய தகுந்த மாதிரி பண்ணிக் கொடுத்துறோம் இப்போது நாலாயிரம் ரூபாயிலேருந்து எட்டாயிரம் ரூபாக்குள்ள இருக்குது நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இல்லை ஐட்டம்ஸும் விலை ஏறிடுச்சுல அதனால் இப்போ ரேட்டெலாம் எல்லாமே அதிகமானதுனால் எதுவும் பண்ண முடியாது அதனால்தான் கொஞ்சம் ரேட்டெலாம் எல்லாம் ஏற்றி சொல்கிறேன் இதே கம்மிதான் இப்போது நீங்கள் வாங்க நம்ம பார்த்து கூட ம் சொல் சரி சரி நம்ம

சரி சரி கண்டிப்பாக பண்ணிடலாம் அதைவிட பெட்ராகவே நல்லா பண்ணிடலாம் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க நம்ம சூப்பராக பண்ணிடலாம் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்னிக்கு என்னென்னு பார்த்துட்டு ஃபோன் அடியுங்க ஆஃபரெலாம் எதுவும் போடுற மாதிரி இல்லை நான் போட்டால் உங்களுக்கு வேணால் சொல்கிறேன் நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு இப்போது எப்போது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிங்கன்னால் நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டுப் போயிவிடுவேன் ஆ ஆமாம் இந்த நம்பர்தான் கான்டக்ட் நம்பர் இதில் நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் அடியுங்க எப்போ வரணுமோ அப்போது வந்து உங்களுக்கு நான் உங்கள் சிஸ்டருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நான் அமௌண்ட் குறைச்சி வாங்கிக்கிறேன் ஆ ஓகே தேங்க்ஸ் அட்வான்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் கையில் இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சின இல்லை ம் ஓகே ஆ தேங்க்ஸ்